கிராமப்புறங்களில் நம்ம பார்த்தோன்னா முதல்ல அவங்க ஃபேஸ் பண்ணுற தொழில்நுட்ப சவால் அப்படினு எடுத்துகிட்டோன்னா இன்டெர்நெட் ஸோ இன்டெர்நெட்டுங்கிறது வந்து கிராமப்புறங்களில் வந்துட்டு வேகம் வந்துட்டு இன்டெர்நெட்டோடய வேகம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கம்மியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது எல்லா நேரமும் சீராக கிடைக்குங்குறதையும் நம்மளால வந்து உறுதியாக சொல்லிவிட முடியாது இதுக்கு காரணம் வந்துட்டு நிறைய காரணங்கள் இருக்கலாம் இந்த டவர்களின் எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதா இருக்கட்டும் பேண்ட்வித் வந்துட்டு கிராமப்புற எரியாங்களில் கம்மியாக கிடைக்கிறதா இருக்கட்டும் இல்லைனா ஆப்டிக்ஃபைபரு நடப்பட்டுருக்க கடல் பகுதிகளில் இருந்து ரொம்ப தள்ளி இருக்கற கிராம ப புறங்களில் வசிக்கின்ற காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் முக்கியமான காரணனு பார்த்தா க்ரீன் கவர் அதாவது மரம் செடி கொடிகள் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால நடுவில் வந்துட்டு நெட்ஒர்க் பாஸ் ஆகிற அந்த வேகம் வந்து தடைப்படும் இது வந்து நிஜமா ஒரு நல்ல விஷயம் தான் எப்பனு கேட்டால் மனுஷங்களுக்கு சிட்டுக்குருவிகளுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆனால் தொழில்முறைனு வரும் போது இது அவ்வளோ நல்ல விஷியமாக கருத முடியாது இந்த மாதிரி இடங்கள்ல இயற்கையை வந்து பாதிக்காமல் வந்துட்டு பண்ணுறதுக்காகவே கிராமப்புறங்களுக்கு நடுவுலையும் ஆப்டிக் ஃபைபர் கம்யூனிகேஷன் ஈத்தர்நெட் போன்ற விஷயங்கள வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் இப்போ வரைக்கும் வந்துட்டு மக்கள் அந்த மாதிரி வந்துட்டு பெருசாக முயற்சிகள் எடுக்காததுக்கு காரணம் விழிப்புணர்வு கம்மியாக இருக்கிறதுனு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி தொழில்நுட்ப சவால்கள்னு இன்னும் எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே மாடுகள் மற்றும் மாடுகள் வளர்ப்பவர்களோடய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம் இந்த மாதிரி வளக்கிறவங்க வந்துட்டு அதை வந்துட்டு கைகளாலையே வந்துட்டு தான் வந்துட்டு தினோம் பால் பீச்சுறது இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணி அதை வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்க கூடிய ஒரு டெய்ரி ஃபார்ம் அதை பால் பண்ணைக்கு அனுப்புவாங்க அனுப்பிச்சதுக்கு அப்புறமா அங்கே அவங்க வேலை பார்க்குறத்துக்கும் இந்த மாதிரி இந்த ஈத்தர்நெட் வசதிகள் இதெல்லாம் வந்துட்டு நிறைய கிடச்சிதுனா இன்னும் வந்து உபயோகரமாக இருக்கிங்குறது என்னோடய கருத்து என்னை பொறுத்தவரைக்கும் இன்டெர்நெட்டுங்குறது ஒன்று வந்துட்டு கிராமப்புறங்கள்லேயும் நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிதுனாவே கிராமப்புறங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது வந்து சீக்கிரமாக அடஞ்சிருங்குறது என்னோடய கருத்து அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான ஒரு தொழில்நுட்ப சவால்னு பார்த்திங்கன்னா போக்குவரத்து கிராமப்புறங்களுக்கு போக்குவரத்து வந்து இன்றைய தேதிலையும் நாம் சொல்லிக்கிற அளவு சரியாக இருக்கிறது கிடையாது வீட்டில் ஒவ்வொருத்தரும் தங்களோடய வீட்டில் வந்து தனி வாகனம் வச்சுருக்குறவங்கனு நீங்கள் கணக்கெடுத்து பார்த்திங்னா மிக மிக குறைவாகவே இருப்பாங்க இன்னும் வந்துட்டு மக்கள் போக்குவரத்க்கான பஸ்களையும் ட்ரெயின்களையும் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு இன்னும் உதவி செய்கிற வகையாக கிராமப்புறங்களில் வந்து ரோடுகள் அமைக்கிறதும் சாலைகள் செய்கிறதும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயோன்னு நான் கருதுகிறேன் இதெல்லான் தான் இவங்க சந்திக்கின்ற சிக்கல்கள் அதுக்கான தீர்வுகள்னு என்னோடய நான் நினைக்கிறேன்